எங்கள் பகுதியில் உள்ள செய்தித்தாள் என்ன பார்க்குறப்ப தினத்தந்தி தினகரன் முரசொலி தினமலர் தினமணி வேற விடுதலை கதிரவன் இந்த மாதிரி செய்தித்தாள்களும் ஈவ் மாலைநேரத்தில் மாலைமலர் மாலைமுரசு தமிழ்முரசு இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தித்தாள்களும் எங்கள் பகுதியில் உள்ளன இந்த மாதிரி செய்தித்தாள்கள் மூலமாக நம்ம வந்து அதிகமான விவரங்களை தெரிஞ்சிக்கிறோம் ஒவ்வொரு செய்தியிலையுமே நிறைய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போயி சென்றடைகிறது இந்த மாதிரி செய்தித்தாள்கள் படிப்பதன் மூலமாக மக்களுக்கு வந்து நல்ல நல்வழியிலும் வியாபாரம் பொருளாதாரம் அரசியல் கல்வி வேலைவாய்ப்பு நாட்டுப்பற்று மொழி உணர்வு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே மக்களுக்கு வந்து தெரியப்படுகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்தித்தாள் படிப்பதன் மூலம் மக்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன தெரிஞ்சிக்கிறாங்க செய்தித்தாள் படிக்கிறதுனால வேற செய்தித்தாள்கள்னு பார்க்குறப்போ செய்தித்தாள்களோட வகை ஒவ்வொரு செய்திலையும் செய்தித்தாள்லயுமே நிறைய வகை இருக்கும் அதில் வந்து மக்கள் பத்தினது அரசு பத்தினது கல்வி விளையாட்டு அரசு அறிவியல் விளம்பரம் திரைப்படம் பொதுக்கூட்டம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு செய்தித்தாள் மூலமாக நாம வந்து தெரிஞ்சிக்கிறோம் மக்கள் செய்திகள்னு எடுக்கிறப்போ அன்றாட வாழ்வியலில் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற மக்களோட விஷயங்கள் இந்த குற்றங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே மக்கள் செய்திகளில் தெரிஞ்சிக்கலாம் விளையாட்டு செய்தின்னு வரப்போ கிரிக்கெட் ஹாக்கி கபடி இந்தந்த விளையாட்டுகள் எங்கெங்க நடக்குது எப்பெப்போ நடக்கும் வெற்றி பெற்ற நபர்கள் வெற்றி பெற்ற நடைபெற்ற தினம் இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் விளையாட்டு செய்திகளில் தெரிஞ்சிக்கலாம் திரைப்பட செய்திகள்னு பார்க்குறப்போ ஒரு படத்தோட தொடக்கமாக இருக்கட்டும் முடிவு பெற நாளாக இருக்கட்டும் இசை வெளி வெளியீட்டு விழா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே திரைப்பட செய்திகளில் வரும் பொதுக்கூட்டம் செய்திகள் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க வைக்கிற பொதுக்கூட்டங்கள் எங்கே நடக்குது எந்த மாதிரி அங்கே என்னென்ன நடந்துச்சு அங்கே இருக்கிற பேசுன வார்த்தைகள் அங்கே என்னென்ன பற்றி பேசுனாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் கல்வி செய்திகளில் கல்வியில் அன் ஏற்பெற்ற ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றங்கள் தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்வு பதினொன்று பன்னெண்டு இந்த தேர்வுகள் நடைபெறதுக்கான நாள் முடிவு அதோட ரிசல்ட் இந்த இதெல்லாம் எப்பப்போ வெளியில் வரும் வெளியில் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கல்வி செய்திகளில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அரசு நீதிமன்ற செய்திகளில் வந்து அரசு என்னென்ன முடிவு எடுக்குது அரசோடு ஒவ்வொரு விஷயத்திற்கான அரசு எடுக்கிற முடிவு இதுயெல்லாமே அரசு செய்திகள்லயும் நீதிமன்ற செய்திகள் இந்தமாதிரி செய்திகளில் வரும் விளம்பர செய்திகள் ஒரு விஷயத்த விளம்பரப்படுத்துவதற்கு ஒரு சின்ன பென்சிலில் இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட விளம்பரம் வந்து விளம்பரப்படுத்துறது மூலமா தான் அதோட அதை பத்தின விவரம் வந்து எல்லாருக்குமே அதிகளவு போய் சென்றடையுது ஸோ இந்தமாதிரி செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கறதுனால இப்போ பொருள்னு இல்லை இப்போ ஒருத்தர் காணாமல் போயிட்டா அவங்களை பற்றின விவரத்தை நம்ம செய்தித்தாளில் கொடுக்குறதுக் கூட செய்தித்தாளில் இடம் பெற்றுக்கு இந்தமாதிரி நம்ம கொடுக்குற செய்தினால் தெரிஞ்சவங்க யாராச்சி அதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இந்தமாதிரி தொலைஞ்சி போனவங்கள காப்பாற்றலாம் இந்த மாதிரி செய்தி கொடுக்கறதுனால இந்தமாதிரி செய்தித்தாள்களில் நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய விஷயம் வரையும் இருக்குது நம்ம அதை எந்தமாதிரி பயன்படுத்துகிறோன்றதுலதான் செய்தித்தாள்களோட முக்கியத்துவம் இருக்குது செய்தித்தாள்கள் செய்தித்தாள்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதில் இதெல்லாம் ஒன்று